ஹலோ மேடம் நான் வந்து அண்ணா நகரிலேர்ந்து பேசுகிறேன் எனக்கு வந்து மே முப்பதாம் தேதி ஸ்வீட்டு கொஞ்சம் நிறையா வேணும் பத்து கிலோ லட்டும் பத்து கிலோ மைசூர் பாக்கும் வேணும் நான் வந்து உங்களுக்கு எப்போ ஆட்ரு கொடுக்கணும் மேம் எனக்கு முப்பதாம் தேதி எனக்கு டெலிவரி வேணும் மேம் ஆமாம்

சரிங்க மேம் ஓகே மேம் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா சரி என்னென்ன ஸ்வீட் இருக்குது மேம் ஓகே ஓகே இப்போது ஓகே மேம் ஓகே மேம் இப்போ லட்டில் வந்து மினி லட்டு பெரிய சைஸ் லட்டு ரெண்டுமே இருக்குதில்லைங்ளா ஓகே சரி அப்படின்னா எனக்கு வந்து பெரிய லட்டே எனக்கு ஆட்ரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பத்துக் கிலோ வேணும் அதேமாதிரி மைசூர் பாக்கு வந்து சாதா மைசூர் பாக்கு வேண்டாம் கீ மைசூர் பாக்கு இருக்குதில்லைங்ளா அதுவும் வேணும் ஆமாம் இன்னொன்னு என்னென்னா எனக்கு பத்துக்கிலோவும் மொத்தமாக எனக்கு பேக் பண்ணி கொடுக்க வேண்டாம் நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கொடுக்கறதனால எனக்கு பேக்கெட் போட்டு தரமுடியுங்களா தனித்தனியாக ஒவ்வொரு பீஸ் தனித்தனியாக சரி அப்போ இப்போ நீங்கள் எனக்கு கொண்டு வந்து வீ எனக்கு டெலிவரி நீங்களே பண்ணிடுவீங்களா வீட்டுக்கு சரிங்க ஓகே சரி சரிங்க ஓ அப்போ நானே வந்து டெலிவரி எடுத்துக்கிட்டுங்களா சரிங் மேம் நான் வந்து இப்போ அமௌண்ட் வந்து இப்போது அட்வான்ஸ் மட்டும் பேப்பண்ணால் போதுமா உங்களுக்கு நான் ஆட்ரு கன்ஃபார்ம் பண்ணும்போது அட்வான்ஸ் பேப்பண்ணால் போதுமா சரி நான் வந்து அண்ணாநகர் ரௌண்டானாக்கிட்ட இருக்கேன் மேம் ஆமாம் மேம் ஆமாங்க ஆமாம்

சரிங்க மேம் அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் நான் வந்து கடைக்கு வரேன் வந்து கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி டேஸ்ட்டும் பார்த்துட்டு எது வேணும்னு முடிவு டிசைட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் ஆட்ரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் மட்டும் பேப்பண்ணிவிட்டு போய்டுறேன் அதுக்கப்புறமா டெலிவரி எடுக்க வருவோம்ல அப்போ மீதி அமௌண்ட் பேப்பண்ணிவிட்டு நான் டெலிவரி எடுத்துக்கிறேன் சரிங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஓகே சரி சரிங்க சரி ஓகே நீங்கள் எப்போது ஃப்ரீயாக இருக்குது உங்கள் கடையை எப்போ ஃப்ரீயாக இருக்குதுங்க நான் அந்த டைமுக்கு வந்துக்கிறேன் நீங்கள் எப்போ நாளைக்கு வரலாங்களா நான் கடையை பாக்குறதுக்கு பேசுறதுக்கு ஓகே மேம் சரிங்க ஓகே மேம் ஓகே ஒரு ஐடியா கிடைக்கும் சரி சரிங்க இல்லை நானும் கேள்விப்பட்டு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அதனால் தான் சரின்ட்டு ஓகே ஓ ஓகே மேம் அப்போ நான் நாளைக்கு மதியானமாக வரேன் மேம் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வரேன் வந்து நான் வந்து ஆட்ரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு நான் முப்பதாந்தேதி டெலிவரி எடுத்துக்கிறேன் மேம் நாளைக்கு வரேங்க மேம் கடைக்கு ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஓகே மேம் ம்